எங்கள் ஊரில் வந்து சந்தியாகப்பர் திருவிழா நடக்கும் பத்து நாளும் அந்த திருவிழா வந்து அப்படி நடக்கும் எல்லா ஊரில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க அவங்க வர்றதுனால வந்து இங்கே வந்து ரோடு வசதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இங்கே நல்ல இன்னும் ரோடு போட்டால் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்கள்ல வர் வழக்கமாக வர்றதைவிட அப்புறம் வந்து பேருந்து வசதியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பேருந்து கொஞ்சம் போக்குவரத்து இதனால பஸ்ஸெல்லம் கொஞ்சம் அதிகமாக விட்டால் நல்லா இருக்கும் வேறு அப்புறம் இங்கே வந்து நிறைய பேர் வர்றதுனால ரூம் எல்லாம் வந்து கோயில் ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அது இல்லாதனால வந்து சில பேர் அவங்க வீடு மாடிலல்லாம் அவங்களை தங்க வச்சுக்குறாங்க தங்கறதுனால கொஞ்சம் ரூம் எல்லாம் கொஞ்சம் நிறைய அவங்க கட்டி தந்தால் இன்னும் வர்றதைவிட நிறைய பேர் வருவாங்க சுற்றுலா பயணிகள் அப்புறம் வந்து பூங்கால்லாம் போட்டால் நல்லா இருக்கும் கோயில்ல ஒரு நல்ல ஒரு கேன்டீன் வச்சால் நல்லா இருக்கும் வர்றவங்களும் சாப்பிட்டுக்குவாங்கல்ல அங்கேயே வந்து கேன்டீலையே அப்புறம் வேறு என்னன்னா தாமரபரணி ஆறு ஓடுது எங்கள் ஊரில் அங்கே வந்து போட்டிங் வசதி எல்லாம் வச்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய போட்டிங்னா வர்றவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போட்டிங் எல்லாம் போயிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க இதெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இந்த திருவிழா அப்படி நடக்கும் இந்த திருவிழா